நாங்கள் வந்து காட்டுப் பகுதியில இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமாக பேரழிவுங்குறது எங்களுக்கு வரலை அதே மாதிரி தண்ணினால் பாதிப்பு நிலநடுக்கம் அந்த மாதிரி எதுவும் வரலை இது கொரோனா டைம் தான் கொரோனா தான் எங்களுக்கு பெரிய மிக பெரிய பேரழிவு வேலை இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எந்த வேலைக்கும் போக முடியாமல் இது தான் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்ட்டப்பட்டது தான் எங்களுக்கு மிக பெரிய பேரழிவாக இருந்துச்சு மற்றபடி எந்த பேரழிவும் எங்களுக்கு இல்லை